நான் வந்து இந்தியாவுக்காக தாஜ்மஹால் வந்து எடுப்பேன் தாஜ்மஹால் இருக்கிற சுற்றி இருக்கிற இயற்கையைலாம் எடுப்பேன் அதுக்கப்பறம் தஞ்சை பெரிய கோவிலை எடுப்பேன் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற சிலைகள் வந்து எடுப்பேன் அதுக்கப்பறம் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற பசுமையான இடத்த வந்து எடுப்பேன் அதுக்கப்பறம் இது நாமக்கல் கோட்டை இருக்குல்ல நாமக்கல் கோட்டை எடுப்பேன் அங்கே வந்து தண்ணியெல்லாம் இருக்கு நல்ல பூங்காலாம் இருக்கு சுற்றுச்சூழல் அங்கேல்லாம் எடுப்பேன் அப்பறம் கொல்லிமலை வந்து எங்கள் ஊரில் சைடில் வந்து கொல்லிமலை வந்து ஃபேமஸாக இருக்கு அங்கே போய் கொல்லிமலை இருக்கிற அந்த புகைப்படங்கள எடுப்பேன் அப்பறம் குற்றாலங்கள் வந்து எடுப்பேன் தண்ணி வந்து வழிகிற மாதிரி அதெல்லாம் இருக்கு அதனால அதெல்லாம் எடுத்து புகைப்படமாக இந்தியாவுக்காக நான் வந்து போடுவேன் அதுக்கப்பறம் சுற்றுச்சூழல்கள்லாம் எங்கள் ஊரில் வந்து பக்கத்து ஊர்லலாம் சுற்றுச்சூழலுக்குலாம் இருக்கு அதனால அங்கேலாம் போய் வந்து புகைப்படங்கள்லாம் எடுத்து போடுவேன் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால எப்படி எடுக்கலாம்னு சொல்லி இந்தியாவுக்கொசரம் நல்லா மாடலாக வந்து நான் ஃபோட்டோக்ராஃப் மாதிரி எடுத்து வந்து இந்தியாவுக்கொசரம் வந்து நான் போடுவேன்